வணக்கம் ம் சொல்லுங்கள் மேம் ஓகே மேம் நான் சொல்கிறேன் மேம் இங்கே சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாநிறைய இடங்கள்லாம் வந்து இருக்குது இங்கே காரைக்குடில பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து லலிதா முத்துமாரியம்மன் கோவில் கொப்புடையம்மன் கோவில் இது வந்து ரொம்ப பிரமாண்டமான கோவில் அந்தக் கோவிலு அதே சமயம் பார்த்தீங்கன்னா திருமயத்தில் வந்து திருமயம் போர்ட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கானாடுகாத்தானில் வந்து அந்த பேலஸ் ஒரு அரண்மனை வந்து அங்கே இருக்குது சிவகங்கையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிவகங்கையில் வந்து வேலுநாச்சியார் மண்டபம் வேலுநாச்சியார் அரண்மனை அதெல்லாம் இருக்குது மேம் அது வந்து அந்த அந்த அரசி வந்து ஆட்சிப்பெற்று இங்கே வந்து அவங்களோட கோட்டை அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் மேம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அங்கேருந்து கோட்டைக்கு போகிறதுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் மேம் ஆகும் ரொம்ப கிட்டே தான் ஆ போயிடலாம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா காளையார்கோவில் அதே சமயம் பார்த்தீங்கன்னா காளையார்கோவில்ல வந்து காளீஸ்வரன் கோவில் வந்து இருக்குது மேம் அது வந்து மருது சகோதர்கள் வந்து கட்டின கோவில் அது ரொம்ப வந்து மிகப் பெரிய கோவில் அந்தக் கோவில் பார்க்கறதுக்கே ரொம்ப மிக பிரமாண்டமாக இருக்கும் அந்த கோவிலில் வந்து வருஷம் வருஷம் நடக்கிற திருவிழாவா இருக்கட்டும் எல்லா சமயங்கள்லேயும் தெப்பத் திருவிழா அந்தத் திருவிழாலாம் அந்தக் கோவில பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் மேம்

காரைக்குடில இங்கே பக்கத்தில் உங்களுக்கு போகணும் அப்படின்னா இங்கே திருமயம் கோட்டைக்கு போனீங்கன்னா அது அழகாக இருக்கும் மேம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம் இங்கே நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்குது வெளிநாட்டவர்கள்லாம் இங்கே வந்து அடிக்கடி போவாங்க மேம் வேறு வேறு எதுவும் தகவல் தெரியணுமா மேம் உங்களுக்கு அதான் சொன்னேன் மேம் பக்கத்தில் வந்து கானாடுகாத்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு பேலஸ் இருக்குது அரண்மனை இருக்குது அந்த அரண்மனை வந்து ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் நிறைய பேர் அங்கேயும் வந்து வெளிநாட்டவர்கள்லாம் இங்கே அடிக்கடி வந்துவிட்டு போவாங்க மேம் ஆ ஆமாம் மேம் அப்படி தான் இருக்கும் ஆ அப்படி தான் இருக்கும் இந்த செட்டியார் காலத்தில் கட்டின விஷயங்கள்னு சொல்வாங்கள்ல பார்க்குறதுக்கு அந்தமாதிரி இருக்கும் வேறு எதுவும் தகவல் ஓகே மேம் தேங்க்யூ வேறு ஃபேமஸான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோவில்கள் தான் மேம் கோவில் கோட்டை அது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் மேம் ஓகே மேம் தேங்க்யூ ம் உங்களுக்கு விருப்பம் இருக்கப்போ நீங்கள் வர்றதாந்தா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் வழி நடத்துகிறேன் மேம் ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம்